வீட்டில் வளர்க்கிற மூலிகை தழைகளை கொண்டு அது என்னென்னா வந்து பச்சை இலைகள் வந்து ஆரஸ்பதி தழை தைலம் நொச்சி இவை இவைகளை போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு தலையோட ஊற்றி குளி குளிப்போம் கு குளிச்சிவிட்டோம்னா அது வந்து தலை பாரம் இறங்கும் அடுத்து வந்து சளிக்கு உட்கொள்கிறது என்னென்னா ஓமவல்லி தூதுவளை இவைகளாம் வந்து தூதுவளையை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாம் அடுத்து வந்து ஓமவல்லி இ இந் இந்தத் தழைகளை கொண் ஓமவல்லி தழை அடுத்தது வந்து மல்லி தழை அப்புறம் புதினா இதுவே போட்டு நம்ம கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்து பருகினாலும் சளி வந்து நமக்கு ஒ ஒடஞ்சு இருமலை குறச்சிடும் அடுத்து வந்து நம்ம தேனை வந்து ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மிளகு நுணுக்கி போட்டு நல்ல பவுடர் பண்ண மிளகு எடுத்து அதை குழச்சி சாப்புல்லாம் இது மட்டும் இல்லாமல் தேனில் வந்து என்னென்னா ஓமம் பெருங் பெ பெருங்காயத் தூள் அடுத்து வந்து மிளகு இது மூணை ஏலக்காய் இது நாலு பொருளையும் பவுடர் பண்ணி வச்சிக்கிட்டு தேனில் குழச்சி நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது வந்து சளி வந்து நம்ம மோஷனில் போயிவிடும் அது வந்து ச இது வந்து முக்கியமாக வந்து நைட்டில் வந்து ச படுக்கப் போறப்போ நம்ம சாப்பிடணும் சளி சளியை குறைக்கும் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் ஆனால் மிளகு காட்டமாக இருக்கத்துனால மிளக வந்து கம்மி பண்ணிக்கனும் மற்றபடி ஏலக்காய் ஏலக்காய் ஓமம் இ இவைகளை வந்து தேனில் கலந்து நல்லா உருண்டையாக உருட்டி குழந்தைங்களுக்கு வந்து உள்நாக்கில் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா சளி குறையும் இதை வந்து பெரியவங்களும் அதிகப்படியாக கொஞ்சம் சாப்பிடலாம் அடுத்து அப்படின்னா ம கொத்தமல்லி நம்ம வந்து சமையலுக்குப் பயன்படுத்துகிற கொத்தமல்லி அதை எடுத்து மல்லியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு பனைவெல்லம் போட்டு அடுத்து அதில் வந்து வேணுங்கிற அளவு பனை வெல்லத்தை போட்டு காப்பித் தூள் வேணுன்னாலும் காப்பித் தூள் கலந்துக்கலாம் போட்டு அதை வந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம் காட்டம் காட்டம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மல்லியை குறைச்சிக்கிட்டோம்னா காட்டம் இருக்காது மல்லி நம்ம வந்து பெரியவங்க வந்து மல்லியை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் குழந்தைங்கள் வந்து காரமாக இருக்கும் மல்லி அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கனும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஆடுதொடா ஆடுதொடா வந்து வ வ கொ கொஞ்சி தழைய ப அரைச்சி அதில் கஷாயம் போட்டு கொடுப்பாங்க பாலடையில அதில் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல்லாகவே சளி உடஞ்சிடும் அடுத்து வந்து பா பால் காய்ச்சி பாலில் மஞ்சத்தூள் போட்டு கலந்துக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சளி பெரியவங்களும் சாப்பிடலாம் இது சளி சளிக்கு வந்து இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வந்து தலை ரொம்ப பாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நொச்சி ஆரஸ்பதி தழை நம்ம கிராமங்களில் அதிகமாக வளர்க்கறோம் அதில் ஓமவல்லி இது எல்லாத்தையுமே கலந்துப் போட்டு அதோட வந்து ஹீட்டு ஹீட்டான உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் ரெண்டு வேப்பிலங்களையும் சேர்த்து போட்டு நம்ம நல்ல கொதிக்க வச்சு அந்த ஸ்மல்லு வரல்ல ஆரஸ்பதி தைலம் இருந்துச்சுன்னா தைலத்தை கொஞ்சம் ஊற்றி வேதி பிடிக்கலாம் வேதி பிடிச்சாலும் நம்மளோடக்கு வந்து வந்து சளி உடஞ்சிடும் உடஞ்சிட்டு நமக்கு இருமலத்துக்கு இருமல் இருமுனோம்னாக்கா சளி உடஞ்சி நம்ம நெஞ்சி சளி எல்லாம் உடச்சிவிட்டு நல்லா போயிவிடும் இதெல்லாம் வந்து ஜலதோஷத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற மூலிகை தழைகள் முறைகள் மற்ற நம்ம வீடுங்கள்ல கிராமங்கள்ல எல்லாமே இதெல்லாம் நம்ம கைவசமாக பயன்படுத்திக்கிட்டு வரோம் அதனால் நம்ம வந்து சளிக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம மேற்கொண்டு எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கணும் நம்மளும் முன் வந்து அதை செ செஞ்சு கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மருத்துவமனையை தேடி போக வேண்டிய அவசியமில்லை